ஹலோ வணக்கங்க நான் இங்கே இப்போ லைப்ரரி வந்திருக்கேன் எனக்கு ஒரு நாவல்ஸு புக்கெல்லாம் வேணும் எந்த போய் எங்கே போய் செகண்ட் ஃப்ளோரா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கா இல்லை எந்த ராக் எந்த செக்ஷனில் இருக்குது இந்த சாண்டிலி அன்பு வ நாவல் இருக்கிற மாதிரி பழைய நாவல் அப்புறம் வந்து இது ஜெயகாந்தன் புக்கு ஜெயகாந்தன் ஸ்டோரியெலாம் ரெண்டாவது ரேக்கில் இருக்குதுங்களா சரிங்க இப்போ நான் புக்கு எடுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ரிட்டன் பண்ணணுன்னா எவ்வளோ நாள் இது டைம் கொடுப்பீங்க சரி நான் வந்து இப்போ மெம்பர்ஷிப் ஆகணும்னா இப்போ எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் என்ன ப டீடெயில்ஸ் சொல்லுங்க சரிங்க சரிங்க எந்த எல்லா புக் எடுக்கலாம் ஆனால் வீக்லி ரிட்டன் பண்ணிடணும் இதை செவென் டேஸ் தான் உங்களுக்கு டுயூ டே இது ரிட்டன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ரினிவல் பண்ணிக்கலாம் ஃபைன் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒ ஒவ்வொரு நாளைக்கும் ஃபைனு கிடைக்கும் ஓ ஃபைன் பண்ணுவீங்க ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம் இது எத்தனை புக்கு ஒரு மேக்ஸிமம் எத்தனை புக்கு கொடுப்பீங்க எடுத்துகிட்டு போகணும்னா ரீட் பண்ண எடுத்துகிட்டு போகணும்னா இப்போ ஒரு ஒரு ஒன் ஆ ரெண்டு பு மினிமம் வந்து ரெண்டு புக்கு தான் ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப் இது வந்து ரெண்டு புக்கு மட்டும் தான் கொடுப்பீங்க அப்புறம் அப்புறம் எகைன் வந்து நான் ரி ரிட்டன் பண்ணிவிட்டு சா வா ப்ராம்டாக பண்ணிணோம்னா நீங்கள் ஓ ஒன் மோர் டோ மோர் தென் பு புக்ஸு நீங்கள் இதை அவைலபில் இது ப்ரொவைட் பண்ணுவீங்க ஓகே ஆ ஆ தேங்க்யூம்மா இப்போ நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் இப்போ இப்போ நான் அமௌண்டெல்லாம் பே பண்ணிவிட்டு நான் உடனே புக்கு எடுத்துக்கலாமாம்மா ஓகேம்மா தேங்க்யூம்மா ஓகே